பொதுவாக வந்து கிராமத்தில் இருக்கிற வீடுகளுக்குலாம் டாய்லெட் இந்தமாதிரிலாம் இருக்காது கழிவறைன்னு இருக்காது இப்போ இருக்கிறவங்க தான் எல்லா வீட்டுலேயும் வந்து கழிவறை இருக்குது ஆனால் கிராமத்தில் இருக்கற வீடுகளில் கழிவறையே இருக்காது எல்லோருமே வந்து தோட்டத்து சைடு இந்தமாதிரி தான் போய் கழிவறைக்கு பாத்ரூமுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வராங்க அதனால் வந்து ரொம்ப பிரச்சனை வரும் அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகும் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் குழந்தைகளுக்கு ரொம்ப இன்பெக்சன் ஆகும் அவங்களுக்கு காய்ச்சல் வரும் நிறைய இந்தமாதிரி நோய் வரும் எல்லாமே வரும் இந்த கிராமங்களை வந்து இன்னும் மேம்படாமல் இருக்குது அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு டாய்லெட் இந்தமாதிரி வந்து பஞ்சாயத்து போர்ட் மூலமா அவங்க தான் வந்து எல்லா கிராமத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் வந்து அவங்க வந்து கஷ்டத்த அறிஞ்சு எல்லாமே பண்ணி கொடுக்குணும் ஆனால் அந்த கிராமத்தில் வந்து இந்தமாதிரி இது வந்து டக்குனு வந்து நடக்கறதில்லை எல்லோருமே வந்து செலவாகும் எல்லாம் ஏழைகளாக இருக்குறனால் அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்றாங்க எல்லோருமே ஓரத்தில் பாத்ரூமும் இந்தமாதிரி போயிட்டிருக்காங்க பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரை எல்லாமே இந்தமாதிரி தான் போயிட்டிருக்காங்க பாத்ரூமுக்கு எல்லாமே இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப நோய் எல்லாமே வரும் காய்ச்சல் எல்லாமே வரும் ஆனால் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க எந்த வந்தாலும் சரி பண்ணிக்கிட்டு அந்தமாதிரியான இதை பண்ணிகிட்டுருக்காங்க ஆனால் அதை வந்து இன்னும் வர்ற காலங்களில் அந்தமாதிரி எதுவும் இருக்காமல் எல்லா வீட்டிலேயும் டாய்லெட் இருந்து எல்லாம் அவங்க அவங்க அவங்கவுங்க வீட்டில் போய்கிட்டு நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணுன்னு சொல்லிவிட்டு பஞ்சாயத்து போர்ட் மூலமா தான் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் ரோடு வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்